எனக்கு பிடிச்ச நட்சத்திரமுன்னால் சூரியன் தான் சூரியன் இருந்தால் தான் மற்ற உயிரினங்கள் எல்லாம் வாழ்கிறதுக்கான சாத்திய சாத்தியக்கூறுனால் சூரியன் இல்லைன்னா வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை இப்போது மற்ற கிரகத்தை விட வந்து செவ்வாய் புதன் கு நு மற்ற கிரகங்களெலாம் வந்து வெயில் அதிகமாகவும் குறைவாக இருக்குது ஆனால் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா த பூமியில் மட்டும்தான் வந்து சீதோஷண நிலை வந்து சம அளவில் மாறி மாறி நாலு காலமும் மாறி மாறி வருது இதுக்கு வந்து சூரியனுக்கு பக்கத்தாலேயும் இல்லாமல் தூரமாகவும் இல்லாமல் மனிதன் வாழ்கிறதுக்கு அனைத்து சாத்தியக்கூறு இருக்கிறது வெயில் காலங்களில் எல்லாம் வெயிலும் மழைக் காலங்களில் மழையும் பெய்றதுக்கு சூரியன் முக்கியப்பங்கு வகிக்குது அப்புறம் சூரியன் இல்லைனா நூறு பர்சன்ட்டு உயிர் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதை அதை சொல்லலாம் அப்புறம் வெ இப்போ இருவத்தி நாலு மணி நேரம் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தை எடுத்துக்கிட்டால் பன்னெண்டு மணி நேரம் ஈவனாக பிரித்து சுற்றி வரதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் போச்சு அதுக்குத் தகுந்த மாதிரி சீதோஷண நிலையும் மனுஷன் அமைச்சுக்கிட்டான் அதுக்கு வந்து முக்கிய காரணம் அறிவியலும் கூட அதில் பகலில் பன்னெண்டு மணி நேரம் வெளிச்சம் இருந்தாலும் நைட்லேயும் வந்து கரண்ட்டு வந்து க சூரிய வெளிச்சத்திலே கரண்ட்டு தயாரித்து நைட்டையும் பகலாக்கிறாங்கிற ஒரு வாய்ப்புகளை வந்து உருவாக்கிவிட்டான் அதுக்கு நாளைக்கு வந்து ஒரு பெட்ரோலு ஏதோ ஒன்று இல்லை அப்பு டீ டீசல் தீர்ந்து போச்சு அப்படின்னா கூட சூரியனை வைச்சே இங்கே வேறு எதையும் இங்கே கூடிய மனிதன் இயங்க கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பை உருவாக்கிக்கலாம்